இப்போது பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்புன்னா ஒரு ரெண்டாயிரத்திதேழு ரெண்டாயிரத்தி அஞ்சுலலாம் ஃபோன் ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும் எதாச்சும் யாராச்சும் வெளிநாட்டுலருந்து கால் பண்ணாங்கன்னால் ஒடியாருவாங்க ஃபோன் வச்சிட்டு ஃபோன் வந்திருக்குன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் கழித்து நமக்கு அடிப்பாங்க திருப்பி நம்ம பேசுவோம் பேசுவோம் பாதியில் நெட்டு இருக்கும் பேசிகிட்டே இருப்போம் என்ன திடீர்னு டவர் கட்டாயிடும் திருப்பி வச்சிருவோம் திருப்பியும் ஒரு அரை மணிநேரம் கழித்து அங்கேயே உக்காந்துருப்போம் அதுக்கப்புறம் திருப்பியும் அடிப்பாங்க அவங்க பேசிக்கிட்டுருப்போம் அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளதில் இந்த சிம் எல்லாம் கிடையாது அப்போ லேண்ட்லைன் இருக்கும் லேண்ட்லைன் ஃபோன் தானே வயர் மூலிமா வரும் திடீர்னு காற்றடிச்சி மழை கில பேஞ்சுச்சினா அதுவும் எடுக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து சின்ன ஃபோன் வந்துச்சு சின்ன ஃபோன் கையிலே வச்சிக்கிற பேசிக்கிற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போட்டுக்கிட்டு அது இவ்வளோ நாளைக்கு பேசலாம்ன்னு அது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் முன்னாடி உள்ள அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டவர் கிடைக்காது தான் டவர் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து போய் கொஞ்சம் கிராமத்து உள்ளேலாம் இருக்கிறவங்களுக்குகெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த டச்சி ஃபோன் அதெல்லாம் இப்போ வந்துருக்குது அப்போல்லாம் அதலாம் ஒன்றுமே கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தபடியே வேலையும் பார்க்கறாங்க வெளிநாட்டுக்கு வீடியோ காலும் பேசுகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனுக்கு ஃபோன் எல்லாமே இப்போது படம் ஏற்றுறதுலேந்து பாட்டு பார்க்கறதுலேந்து என்ன நடக்குதுன்னு நியூஸ் லைவ் எல்லாமே ஒரு செகண்ட்டில் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்விடுது இப்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இவ்வளோ இதுக்கு ரீச்சார்ஜ் பாக் பேசுனோம்னா மொத்த காசாக வரும் இப்போல்லாம் ரீச்சார்ஜு மா மாதத்துக்கு முன் முந்நூறுபா அந்த மாதிரி எல்லாம் வருது இப்போ அன்லிமிட்டடாக இருக்கு நெட்டு ரெண்டு ஜிபி மூணு ஜிபி இப்போ ஒய்ஃபைவ் அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு அதனால் நெட்டுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த காலத்தில் இப்போ இந்த ஃபோன்னால் அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போல்லா நம் ஃபோன்னால் நிறைய பயன்கள் இருந்தாலும் சில கெடுதல்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது பாக்கியெல்லாம் பரவாயில்ல இப்போது உள்ள இந்த இது கொஞ்சம் நல்ல படியாக நெட்ஒர்க்ல்லாம் நல்லா கிடைக்கும் இப்போ அதுதாங்க முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் எஸ்எம்எஸ் அனுப்புறதாக இருந்தாலும் நம்ம உட்னே உடனே அனுப்பிக்கிட்டுருக்கோம் இப்போது உடனே பார்த்துட்டா அவங்க பார்த்துட்டாங்களா என்னாங்கிறது ரெண்டு கோடு வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இப்போது வந்துடுச்சு அதான் இப்போது உள்ள பயன்பாட்டுக்கும் அப்போ உள்ளதுக்கும்